காஞ்சியில் இருக்கும் பெரியவர் சரஸ்வதி சாமிகளை வணங்கி செல்வார்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற ம மத தலைவர்களில் அவர் சிறந்து விளங்குகிறாரு அவரை சுற்றி இருக்கிறவங்க நிறையா பேர் அவருக்கு பணிவிடை செய்து அவர் வீட்டிலே வாழ்க்கையில் அவர் மடத்திலே தங்கி தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணுறாங்க அவங்களையும் சேர்ந்து கும்பிட்டு ஆசிர்வாதம் பெற்று வராங்க பின்பு நடப்பதை முன்னாடியே சொல்கிற ஒரு திறமையும் இருக்குது அவங்ககிட்ட அவங்க சொல்வது வாழ்க்கையில் நடக்கவும் செய்யுது அவரோடு தங்கி இருந்து செல்வார்கள் சேவை மனப்பான்மையோடு கற்றுக்கிட்டு வரோம் அவரை மாதிரி அமைதியாகவும் பிறருக்கு உதவு செய்கிற மனப்பான்மையோடு அவர்கிட்டேருந்து கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டோம் அனைவரும் வணங்கி செல்லுவோம் பிரசாதமாக வழங்கவும் எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்புறம் புத்த மதத்தில் சமயத் துறவிகளை நிறையா பேர் பார்க்குறோம் ஆனால் கடலூரில் கடலூரில் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கும் அவங்க மடத்துலையும் கொண்டு போய் வ போய் வழிபட்டுகிட்டு வரோம் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கறது வந்து எந்தவொரு இனத்தையும் துன்புறுத்தக்கூடாது அமைதியாகவும் சொந்தங்கள்லேருந்து விடுபட்டு கடவுள் சேவையை செய்கிற மாதிரியும் அவங்கள்ட்டேருந்து கவனிச்சு வழிநடத்தி செல்கிறோம் அமைதியை தான் மெயினாக விரும்புகிறோம்